இங்கே வந்து திருண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறதுனால இங்கே சுற்றுலாப் பயணிகள் வந்து அதிகமாக வருவாங்க அவங்க வந்து வரும்போது கோயில் குளம் அதுமாரி இந்த கிரிவலம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சாத்தனூர் அணை டேமு அதை நல்லா வந்து சுற்றிப் பார்ப்பாங்க அவங்க வந்து அதுமட்டும் பார்த்துட்டு போகமாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன பாரம்பரிய திருவிழாக்கள் அதுலா கேட்பாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்வோம் இதுமாரி தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன திருவிழா நடக்குது அது வந்து ஒரு நாங்கள் சொல்வோம் எப்படி நம்ம கலாச்சாரம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்து மதம் மட்டும் இல்லை இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் அதுமாரி எல்லா மதமும் கலந்தது தான் இந்த தமிழ்நாடு ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வர வெளிநாட்டவங்கக்கிட்டே நாங்கள் சொல்வோம் இதுமாரி எங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன மத கலாச்சாரம் அப்பறமேட்டு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டுனா பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அதெல்லாம் ஒரு சுற்றுலா இது தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சொல்வோம் பொங்கலுக்கு பொங்கலுக்கு மாட்டுப்பொங்கல் அப்போ நம்ம வைப்பாங்க இந்த மதுரை பக்கம் ஸோ அது வந்து வெளிநாட்டுலேருந்து சுற்றுலா வர்றாங்க இல்லையா அவங்க வந்து அவங்கள ரொம்ப கவனம் ஈர்க்கும் அது வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு நம்மை பாராட்டிட்டு போவாங்க அவங்க நம்மளை ரொம்ப பாராட்டுறது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மதக் கலாச்சாரம் தான் எப்படி நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க நம்ம தமிழ்நாட்டோட தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவோட கலாச்சாரமே ரொம்ப பாரம்பரியமானது தான் அவங்க வந்து வியந்து பார்ப்பாங்க அதனால் தான் அவங்க ஒரு ஒரு வருடமும் அவங்க கவனம் ஈர்க்குது திரும்பி ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போனாலும் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் வரணும்னு அவங்களுக்கு ஆசையை தூண்டும் அதனால் அதுவும் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு பார்க்கும்போது நம்ம இது பார்த்தீங்கன்னா மட்டைப்பந்துன்னு சொல்வோம் அது வந்து டி டுவென்ட்டி சொல்ல தேவயில்ல தமிழ்நாட்டில் சொன்னாலே டி டுவென்ட்டி தான் அது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு அது சப்போர்ட் பண்ணுவோம் அது வந்து பார்ப்பாங்க என்ன இத்தனை பேர் வந்து ஒரு விளையாட்டுக்காக உக்காந்து பார்த்துனு இருக்காங்களா அப்படின்னு வந்து சுற்றுலாப் பயணிகள் வந்து பார்ப்பாங்க அதேமாரி திருவிழா சொல்ல தேவையில்லை இப்போ நாங்கள் திருண்ணாமலை மாவட்டம்னால இந்த கார்த்திகை தீபம்லாம் இருக்கும்ங்க இல்லையா அப்போது வந்து வருவாங்க அது பார்க்கும்போது அவங்க எவ்வளோ நம்ம பாரம்பரியமாக நம்ம கொண்டாடுறோம் அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அப்புறம் கிரிவலம் சுற்றுவாங்க அந்த கார்த்திகை தீபம்னாலே அந்த மலை உச்சியில் வந்து தீபம் ஏத்துறது தான் அந்த தீபம் ஏத்துறது எப்படி வானவேடிக்கையோடு இருக்குது அந்த திருவிழான்னா அவங்க கண்டு பார்ப்பாங்க அது ரொம்ப பிரமித்து போய்டுவாங்க எப்டி இந்த மாவட்டத்துல மக்களும் கலாச்சாரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அசந்து போய் பார்ப்பாங்க